இங்கே எங்கள் ஊர் பக்கமாகவே ஆஸ்பத்திரி ஜிஹெச்சு இருக்குது அதில் எல்லா நோயுக்கும் பாக்குறாங்க பிரசவம் பாக்குறாங்க பிரசவத்துக்கெல்லாம் டாக்ட்ரு எல்லாம் பெரிய பெரிய டாக்ட்டருவோல்லாம் வராங்க தானாகவே பிரசவம் ஆய்டுது அப்படி முடியலின்னாத்தான் ஜிஹெச்சுக்கு அனுப்ச்சு விட்றாங்க இங்கே சத்துமாவு மொட்டு பழம் குழந்தைகளுக்கு உருட்டுன்னா எல்லாம் கொடுக்குறாங்க சத்து மாவுக்கு இதெல்லாம் ம வாரம் ஒரு பாக்கெட்டு குடுத்தட்றாங்க அல்லா குழந்தைகளுக்கும் வீட்ல இருக்கிற குழந்தைகளுக்கும் சத்து மாவு குடுக்குறாங்க நல்லா பாக்குறாங்க அப்படி முடியலின்னாத்தான் ஈரோடு ஜிஹெச்சுக்கு அனுப்ச்சு விட்றாங்கோ இவத்த பக்கமாகவே நல்ல பெரிய பெரிய டாக்ட்ருல்லாம் வந்து எல்லா நோயும் பார்த்து நல்லா பண்ணுறாங்கோ ஜி பெரிய ஆஸ்பத்திரியிலேயும் முடியலின்னாத்தான் அனுப்புச்சு விட்றாங்க இல்லைன்னா இங்கேயே எல்லாம் பாத்துக்குறாங்க பரவாயில்லை இந்த ஆஸ்பத்திரி வர முடியும் எங்களுக்கு பரவாயில்லை சௌகரியந்தான் எதாக இருந்தாலும் நாங்கள் போய் எல்லாம் பார்த்துக்குவோம் என்ன நோயா இருந்தாலும் எதாக இருந்தாலும் பற்றி எல்லாம் பார்த்துக்குவோம் நல்லா பார்க்குறாங்க டாக்டருல்லாம் ஊசி நல்லா போடுறாங்கோ மாத்திரையுமே நல்லா மாத்திரையெல்லாம் குடுக்குறாங்க சத்தான சாமானும் குடுக்குறாங்க மாசமாக இருக்கறவியலுக்கும் ச ஊசி மாத்திரை சத்தான மாத்திரை எல்லா இப்படி வேணுங்கிறத எல்லா குடுக்குறாங்க நல்லா பாத்துக்குறாங்க